எனக்கு பிடித்த புத்தக வகை அப்படிங்கிறத பார்த்தோம்னா திரில்லர் வகை அதாவது திரில்லர் கதைகள் கொண்ட நாவல்கள் புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதனால் அப்படினு பார்த்தம்னா திரில்லர் வகை கதைகள் நம்ம படிக்கும் போது நம்ம வந்து நம்ம நம்மளை மீறி நம்மளுடைய கற்பனை வெளியாகும் அடுத்தது என்ன நடக்க போகிறது அடுத்தது என்ன நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவோம் நம்மளுடைய யூகங்கள் மூலியமாக நம்ம என்ன பண்ணுவோம் கதையை மேன்மேலும் செலுத்திக் கொண்டு போவோம் அப்படி போகும் போது என்னாகும்னா நம்மளுடைய கற்பனை திறன் அந்த கதையோடத்தோட ஊறிப்போய் நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய புத்தி கூர்மையான செயல்களை நம்ம என்ன பண்ணுவோம் சிந்திக்க ஆரமிப்போம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை வாழ்நாள் முழுவதும் எந்த மாதிரி புத்தகம் படிக்கலாம்னா இந்த மாதிரி புத்தகங்கள் இந்த திரில்லர் கதை புத்தகங்கள் படிக்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் படிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அது என்னவாக இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா அந்த கதைகள் செல்ல செல்ல நம்ம வந்து எப்படினா ஒரு அந்த கதையின் பின்னணியில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் தொடர்ந்து பயணிப்போம் அது ஒரு அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை அந்த பயத்துக்குரிய நிலைமையில் நம்ம கொண்டுருபோனாலும் ஆனால் அது வந்து நம்மளை கொண்டுரு போயிவிட்டு ஒரு கற்பனை திறனை வந்து வளர்க்குறதுக்கு உதவும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மனம் சார்ந்த விஷயம் அப்படினு சொல்லலாம் சமீபமாக நான் படிச்ச கதை வந்து பொன்னியின் செல்வன் நாவல் அதை படிச்சேன் அதுலையே சில திரில்லரான விஷயங்கள் தொடர்ந்து போய்க்கிட்டே தான் இருக்கும் எப்படினா நந்தினியுடைய அப்பா யாராக இருக்கும் அருள்மொழி வர்மனை கொல்ல துடிப்பது யார் அவரை காப்பாற்றுவது யார் ஸோ அந்த மாதிரி அந்த கதைகள் வந்து நம்மளை என்ன பண்ணும் ஒரு முன்னோக்கி செல்ல பயன்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை